இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு இப்போது புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன் அந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா சீப்பு கம்மி காசுதான் ஒரு டென் தௌசண்ட்குள்ளே தான் வாங்கினேன் ஆனால் வந்து அது டென் தௌசண்ட்குள்ளே வாங்கினது மாதிரி இல்லாமல் எல்லா வேலையுமே சுலபமாக்கிட்டு இப்போ அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான் அது செமி ஆட்டோமேட்டிக் கூட இல்லை அதுவே நம்ப வந்து டேங்க்லேருந்து தண்ணியை தானாகவே எடுத்துக்குது தண்ணியை தானாகவே எடுத்து நம்ப பவர் பட்டனை ஸ்டார்ட்ன்னு மட்டும் கொடுத்துட்டாலே போதும் எல்லா ப்ராசஸ்ஸுமே அதுவே பார்த்துக்குது டைமிங் செட் பண்ணணும் வேணுமின்னா டைமிங் செட் பண்ணிக்கலாம் அது இன்னும் வந்து சுலபமாகிடும் ஏன்னால் எங்கள் வீட்டில் ரொம்ப அதிக துணியெல்லாம் கிடையாது கம்மி துணிதான் அதனால் ஒரு நாளைக்கு ஒன் டைம் நாங்கள் வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணுவோம் அதுவே எங்களுக்கு போதுமான அளவு இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ நாங்கள் ஃபைவ் ஸ்டார் உள்ள வாஷிங் மிஷின் தான் வாங்கினோம் ரேட்டிங்கு அது ஏன்னால் கரண்ட்டும் கொஞ்சம் கம்மியாகதான் எடுக்குது இப்போ சர்ஃப்பு இந்த செலவு பார்த்திங்கன்னா மட்டும் அதுவும் கம்மியாகதான் எடுக்குது ஏன்னால் வந்து எல்லாமே வந்து அதேமாரி வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கி இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜினலாம் இருக்கறதுனால் எல்லாமே இப்போ வந்து சுலபமாயிட்டு இப்போ வந்து இப்போ எங்கள் வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோலேருந்து முப்பது கிலோ வந்து எடுக்கும் முப்பது கிலோ அது வித்தின் ஃபிஃப்டி மினிட்ஸ்குள்ளே ப்ராசஸ்லாம் முடித்திடுது இப்போ வந்து ஷட் டௌன் பண்ணனும்ன்னு பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேடிக்காவே ஷட் டௌன் ஆகிக்குது ஆஃப்பும் ஆகிக்குது அதனால் வந்து பேட் இது கரண்ட் சேவிங் ஆகுது அதனால் இப்போ நான் வந்து வாஷிங் மிஷின் வாங்கினது வந்து எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க அவ்வளோ செலவு பண்ணிலாம் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் நான்தான் விருப்பப்பட்டு அதெலாம் எல்லார் வீட்டிலியும் வாஷிங் மிஷின் இப்போ வந்துட்டு இப்போது வந்து அந்த வேலை சுலபமாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் இப்போ எங்களுக்கு ரொம்பவே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த ஒரு கஷ்டமும் தெரியலை இப்போ தண்ணி வந்து இப்போ டேங்கில் வந்து டேரக்ட்டாக கனக்ட் கொடுத்துட்டிங்கன்னு வைங்களேன் வாஷிங் மிஷின் ட்யூப் மூலிமா அதுவே தண்ணி எடுத்துக்குது அதுவே அலசிக்குது அதுவே ட்ரையும் ஆக்கிக்குது நம்ப எடுத்து வெயிலில் போட்டு காய வெச்சால் மட்டும் போதும் எல்லா வேலையுமே அதுமே பண்ணிவிடுது இப்போ காய வைக்கணுன்னு பார்த்திங்கன்னா மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வையேன் உள்ளவே வந்து வச்சோம்ன்னால் அதுவே ஃபுல்லு எல்லாத்தையுமே தண்ணியெல்லாம் புழிஞ்சு அதுவே ட்ரை ஆக்கி காஞ்ச மாரி ஆக்கிடுது அதனால் வந்து வாஷிங் மிஷின் வாங்கினது வந்து நான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னால் நம்பளோடய வேலையை வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஆக்கிட்டு கஷ்டம் இல்லாமவும் படுது கஷ்டப்படாமல் ஆக்கிட்டு அதனால் சொல்ல வரேன் வாஷிங் மிஷின் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு இப்போ வந்து நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது அதேப்போல் வந்து எந்த டிநெகட்டிவ்வும் அதில் இல்லை